ஹலோ குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் ஆ சரிங்கண்ண ஃபர்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடு புது வீடா இல்லை ஆல்ரெடி இருந்த வீடை நீங்கள் சரி பண்ணுறிங்களா ஓகே சார் ஓகே சார் ரெடி பண்ணிடலாம் சார் எந்த இடத்துல இருக்கு ஓகே சார் ஓகே சார் தெரிஞ்ச இடந்தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் எந்தமாதிரி நீங்கள் ஸ்லைடு மாதிரி கேட்டு போடணுமா இல்லை வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி எந்த டைப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரிங்களா இரும்பு கேட்டு போட்டீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் காஸ் கம்மியாக தான் வரும் சில்வரு மெட்டல் அந்த மாதிரி போட்றாங்களே அந்த மாதிரி பண்ணால் காசு கொஞ்சம் அதிகமாக வரும் இரும்பு கேட்னா ஒரு கிலோ வந்துட்டு இன்னைக்கு ஆயரூபா போயிட்டுருக்கு அது உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டில் வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அது உங்களோட இதை பொறுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸ் பே பண்ணணும் நீங்கள் பே பண்ணிவிட்டா நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அதுக்கான ரா மெட்டிரியல் எல்லாம் வாங்கிகிட்டு ஆ கேஸ் வெல்டிங் பண்ணிடலாம் சார் ப்ளஸ்ஸு இரும்பு கேட்டில் போடுறேன்னு சொல்லுறீங்க அது வந்து வாட்டர் எல்லாம் பட்டா கரோஷன் ஆகும் ஆ அதுக்கு இப்போ வந்து ப்ரைமரி கோட்டிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வேறு எதாவது பெயிண்ட் அடிக்கணும் உங்களுக்கு என்ன கலர் வேணுன்னு டி டிசைட் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்தா மாதிரி அதுவும் ரெடி பண்ணித்தரோம் ஆ அது எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் டிஸ்கௌண்ட் எல்லாம் இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லை ஆ ஓகே அதுவும் ப அதுவும் பண்ணிரலாம் சார் டிசைன் நீங்கள் கேட்கற மாதிரி ஆன்லைனில் எந்த டிசைன் பார்த்துட்டு சொன்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் லொக்கேஷன் எங்கள் இருக்கு இல்லை எப்படியெல்லாம் டிசைட் பண்ணலாம் இல்லை வேறு மாதிரி என்ன புது மாடல் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நேரில் வந்தால் தான் தெரியும் நான் நேரில் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் சார் ஈவ்னிங் லொக்கேஷன் நீங்கள் அனுப்புங்கள் ஓகே சார் தேங்க் யூ